நான் பிறந்ததும் எங்கள் வீட்டில் பெரிய பிள்ளையாக பிறந்தேன் முதல் குழந்தையாக பிறந்ததனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தா பாட்டி எல்லாேருக்கும் மிகவும் ஆனந்தமாக இருந்தது எனக்கு பிடித்த மாதிரி எனக்கு சாப்பாடு ஊட்டவும் எனக்கு பிடித்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கவும் எனக்கு என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகவும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாமே அவங்க எ பார்த்துப் பார்த்து எனக்கு மிகவும் நன்றாக செய்து செய்தாங்க கொழந்தனமாவே இருந்தது இருந்தேன் நானும் அந்நேரத்தில் கடை க கோயிலுக்கு கு தாத்தா வந் தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்பா அம்மா கடைங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துனாங்க ஸ்கூலில் படிக்க ஆரம்பித்தோம் சின்ன கொழந்தையில என்ன பிடித்ததோ அது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப சேஷ்டியான செயல்களை நான் என்றைக்கும் செஞ்சது கிடையாது மிக அன்பாகவும் ஆசையாகவும் என்னை பார்த்துக் கொண்டாங்க நானும் பழகி பழகி கொண்டு வந்தேன் தாத்தா தாத்தா பாட்டினால் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவங்களோடு தான் நான் இங் அதிகமாக இருப்பேன் அவங்க என்னை ரொம்ப நன்றாக பார்த்துக் கொண்டு இருந்தார்கள் எனக்கு லீவு விட்டா போதும் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வெச்சுக்குவாங்க இதே மாதிரி தாய் மாமா வீட்டாரும் அக்காவும் அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்களும் லீவு ஸ்கூல் முடிந்ததும் சின்னக் குழந்தைல என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வெச்சுக்கிட்டு எனக்கு தேவையானது எல்லாம் செய்வாங்க சினிமா கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க எங்கேயாவது தெரிஞ்சவங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க பிள்ளைங்கள் மாதிரி என்னை நன்றாக பார்த்துக் கொண்டார்கள் எந்த ஒரு சேஷ்ட்டையும் நான் செய்யாத வாழ்க்கை வாழ்ந்தவள் அதனால் என்னை நானுன்னால் எனக்கு ரொம்ப ரொம்பப் பிடித்த மாதிரி நடக்க நடந்து கொள்வார்கள் விசேஷமான வீட்டிற்கும் என்னை மிகவும் நன்றாக கூட்டிகிட்டு செல் கூட்டிக்கொண்டு செல்வார்கள் புது ட்ரெஸ்ஸு நல்ல சா சாப்பிட்றத்துக்கு என்னவோ பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்கறது எல்லாமே நன்றாக செய்தார்கள் எல்லாேருமே ரொம்ப சந்தோஷமாக என்னை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் பார்த்துக் கொண்டார்கள் நானும் அவர்களோடு அன்போடு பாசத்தோடும் இருந்தேன்